இப்போ இருக்கிற சமூக ஊடகங்கள் அப்றம் ஆன்லைன் நடனப்பயிற்சிகள் போன்ற தொழில்நுட்பங்கள் அது மூலயமா வந்து நடனத்துறையில் வந்து நிறைய தாக்கங்கள் வந்து ஏற்படுத்தி உள்ளது அது எப்படி அப்படின்னா வந்து ஆன்லைன்ல வந்து நிறைய பேர் வந்து நடனங்களை வந்து கத்துக்கிறதுனால வந்து சில நடனப்பயிற்சியாளர்களுக்கு வந்து வேலை இல்லாமல் போயிடுது அதனால நிறைய பிரச்சனைகள் நிறைய வந்து வறுமைக்கோட்டுக்கு பாதி பேர் வராங்க அது மட்டும் இல்லாமல் நடனப்பயிற்சி அப்படிங்கறது வந்து நேரடியாக பார்த்து கத்துக்கிற ஒரு விஷயம் அதை வந்து ஆன்லைன் அதாவது ஒரு திரையை பார்த்து கத்துக்கிற ஒரு விஷயமாக வந்து இப்போ வந்து மாறி கொண்டிருக்கு அதனால ஒரு நடனத்துறையில வந்து ஒரு சரியான ஒரு முறை பயன்படுத்தாமல் எல்லாருமே வந்து இந்த திரையை பார்த்தே வந்து எல்லாரும் கத்துக்கிறாங்க அது ஒரு பெரிய வந்து ஒரு தப்பாக வந்து மாறிகிட்ருக்கு அதை வந்து யாருமே வந்து திருத்துறதுக்கில்லை ஏன்னா இப்போ வர போகிற ஒவ்வொரு சென்ச்சூரியிலியுமே வந்து இனி வருகிற ஒவ்வொரு இருபதாம் நூற்றாண்டு அதுக்கடுத்து வருகின்ற ஒவ்வொரு ஆண்டுகளிலியுமே வந்து திரையைதான் எல்லாருமே பயன்படுத்துறாங்க கைத்திரை அதை பார்த்துதான் பயன்படுத்துறாங்களே தவிர யாரிடமே வந்து நேரடியாக போய் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பழகிக்க மாட்டேங்கிறாங்க அது வந்து இப்போது வருகிற ஒவ்வொரு நூற்றாண்டுலேயுமே இப்போ வருகிற ஒவ்வொரு ஆண்டுகள்லியும் வந்து அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஒரு பெரிய தாக்கத்தைதான் வந்து மனிதர்களுக்கு வந்து ஏற்படுத்திகிட்ருக்குது நடனம் அப்படிங்கறது வந்து அது வந்து பெரிய ஒரு கலை அந்த கலை வந்து இந்த மாதிரி ஒரு திரை மூலயமா பார்த்து கத்துக்கிறதுங் அப்படிங்கறதும் வந்து இல்லை அதை வந்து முறையாக வந்து நேரடியாக நம்ம போய் கத்துக்கிற ஒரு விஷயம் அதனாலதான் வந்து நடனத்துறையில வந்து நிறைய தாக்கங்கள் வந்து ஏற்படுத்தி ஏற்பட் ஏற்படுத்திக்கொண்டு இருக்கிறது